எனக்கு வந்து படிக்கிறதுனா எனக்கு ரீடிங் பண்றதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து லைப்ரரிலாம் நான் தனியாக எதுவும் இல்லை காலேஜில் தான் எங்களுக்கு லைப்ரரி இருக்கும் அந்த லைப்ரரியில வந்து நிறையா புக்சுலாம் நிறையாருக்கும் அதில் வந்து அதாவது நிறைய விஷயத்தை அந்த புக்கில் நான் நிறைய கத்துக்கலான் எப்படின்னா எனக்கு தேவைப்பட்டதுலான் அதில் நிறையா நான் கற்று கற்றுகிட்ருக்கன் நிறைய கற்றுப்பன் எனக்கு தினமு எதாச்சும் ஒரு புக்ஸ் ரீட் பண்ணும் ஏதாச்சும் ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கனுன்ற எண்ணம் வந்ததுனே இருக்கும் நான் வந்து என்னுடைய என்னுடைய கனவு லைப்ரரி அப்படின்னா நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு நர்சிங் தான் படிச்சிட்டிருக்கன் அதில் இன்னும் நிறையா இது வே நிறையா தெரியாத விஷயத்தை இன்னும் நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கனவு